தமிழ்மொழி தமிழ் என்பது பண்டைய மொழிகளில் ரொம்ப பழமையான மொழின்னா தமிழ் தான் தமிழை தமிழ்நாட்டில் யாருமே தமிழில் பேச மாட்கிறங்க எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழில் பேசணும் ஹிந்தி கரனுவோ வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண போகிறானோ இந்த காலத்தில் தமிழை எல்லாரும் ஒரு இதாவது தமிழில் படிங்க ஆ ரொம்ப இதாருக்கு மனசு ரொம்ப இதாருக்கு தமிழ்நாட்டில் சவாலே எப்படின்னா ஹிந்தி கரனோ வரானோ இங்கிலீஷில் பேசுகிறாய்ங்க எல்லாரும் ரொம்ப இதாருக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டுலே இப்படி இருக்குதுனா பேங்களூர் கர்நாடகா ஆந்திரா இதலாம் வெளிநாடுலாம் போனால் எப்படி இருக்கும் எல்லாரும் த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தமிழ் பேச மாட்கிறாங்க வெளியூர் போயி தமிழ் எப்படி பேசுவாங்கள் ஆ தமிழ்நாட்டுக்கு வந்தால் எல்லாரும் தமிழ் பேசுங்கள் நல்லா இதாக இருங்கள் தமிழர் தமிழன்னாலே கெத்தாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப இதாருக்கணும் நம்ம வெளிநாட்டில் போயிட்டு தமிழன்னா கொஞ்சம் பவராயிருக்கும் இதே நம்ம கர்நாடகா பேங்களூர் போயிட்டு கர்நாடகா போயிட்டு நா தமிழன்டா அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் அங்கே போயிட்டு தமிழு பாதி பேரு கர்நாடகாவில் தமிழ் பேசுகிறாங்க எப்படின்னா நான் இப்போ கர்நாடகா போனேன் எனக்கு தெரியும் அங்கே எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க தமிழனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கர்நாடகா காரனோ எவனாது நம்ம வந்தால் நம்ம மதிக்க மாட்கிறோம் அவனு போல ஆ அவனவோ எப்படி நம்மள அப்புறம் மதிப்பானோ நீங்களே சொல்லுங்கள் முடிந்த வரையும் தமிழை எல்லாரும் கவனமாக இது பண்ணுங்கள் சவால்லாம் எதுக்கணும் தமிழன்னா வரேன்